கடுமையான கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல்பயிர்கள் உயிர் வாழ்வது ரொம்ப கடினம் நெல்பயிர் பொதுவாக வந்து விளைய விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதை பறித்து வயல்ல நட்டு வைப்பாங்க ஸோ அதுக்கு நிறைய தண்ணீர்கள் போதுமான அளவு தண்ணீர்கள் தேவைப்படும் தண்ணியே இல்லாமல் சரியான வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா அந்த வயல் தடங்கள்லாம் வெடித்து பயிர்கள்லாம் நல்லாவே காஞ்சி போய்டும் அந்த விவசாயிக்கு அந்த பயிரை வளர்ச்சியே இல்லாத அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதை எப்படி பாதுகாக்கணும்னால் மழை பொழியும் போது ஏரி குளங்களை தூர்வாரி வச்சிருந்து அதில் தண்ணீரை சேகரித்து வச்சிக்கணும் மழை காலங்கள் இல்லாதப்போ அந்த தண்ணீரை திறந்து விட்டு பயிருக்கு கொடுக்கணும் கொடுத்தா மட்டுந்தான் அந்த பயிர்கள் நல்லா வளரும் இல்லைனா நெற்பயிர்கள் வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்